காலப்போக்கில் இருந்த போட்டோ இதுக்கும் இப்போ இருக்கற போட்டோகளுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ஏன்னா மொதலெலாம் வந்து கலர் பிளாக் அண்ட் வொயிட்டில் வந்துட்டுருந்ததினால் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் இப்போல்லா அப்படி இல்லை நம்ம போட்டோ எடுத்தோம் அப்படின்னாக்கா உடனுக்குடனே வேணுன்னாலும் கிடைக்குது இல்லை நம்பளுக்கு ஒரு பத்து நாள்குள்ளே வேணுன்னாலும் உடனே தர்றாங்க மொதலில் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அதே வித்தியாசம் வந்து எப்படின்னாக்கா மொதலில் வந்து நம்ப எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த பிளாக் அண்ட் வொயிட் மட்டும்தான் விழுகுற மாதிரி தெரியும் இப்போல்லா நிறையா டிஜிட்டல் ஒர்க்கா இருக்கறதானால நிறையா மாறுபடுது நம்ம எப்படியெல்லா வேணும்னு கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியெல்லா மாற்றி கொடுக்குறாங்க அதனால் நம்மளுக்கு நிறையா பயனடையுது போட்டோ இப்போ இருக்கிறதுக்கு நல்லா பயன் கிடைக்குது